ஹலோ ராமகிருஷ்ணா ஹோட்டலுங்களா யார் பேசுகிறீங்க இ இப்போ தாம் ஆர்ட்ரு பண்ணி சாப்பாடு வாங்கினங்க சாப்பாட்டில் சட்னி கெட்டு போன மாரிருக்குது சாம்பாரில் புளிப்பு அதிகமாக இருக்குது எப்படிங்க சாப்பிட்றது இப்படியெல்லாம் கொடுத்தா உங்கள் ஹோட்டலுக்கு எப்படிங்க பேர் வரும் நல்ல முறையில சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் இல்லைங்க இல்லைங்க க ச உண்மையைத்தான் சொல்கிறேன் சட்னி கெட்டிருக்கு புளிச்ச வாசம் அடிக்குதுங்க சாம்பார் புளி அதிகமாக ஏற்றி விட்டுட்டாங்க காரம் அதிகமாக இருக்குது இன்னிக்கிலாம் காரமே யாரும் விரும்பி சாப்பிட்றதில்லைங்க உப்பும் காரம் அளவாக இருக்கணும் நீங்கள் இந்த மாரி பண்ணிங்கன்னா எப்படிங்க நாங்கள் நாளைக்கு உங்கள் கடையில் வந்து ஃபுட் ஆர்ட்ரு பண்ணி வாங்க முடியும் இல்லைங்க உண்மையாக தான் சொல்கிறேன் நாங்கள் என்ன பொய் சொல்லோணுன்னுங்க எங்களுக்கு பொய் சொல்லி என்னாகுது எங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சாப்பாட்டில் வந்து குறை இருந்தால் குறையத்தான் சொல்லுவாங்க நீங்கள் இல்லவே இல்லைங்கிறீங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங் உங்கள் பக்கெட்டில் இருக்குமில்ல சட்னியோ சாம்பாரோ எடுத்து செக் பண்ணி பாருங்க எந்த இதில் கொடுத்துருக்கிறீங்கன்னு உண்மையை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டிங்க நாளைலருந்து அப்புறம் உங்கள் கடைக்கு எப்படிங்க நாங்கள் வர்றது உங்கள் கடையை நம்பி நான் எப்படி நு நான் ராமகிருஷ்ணா ஹோட்டல் நல்லா இருக்குதுந்தான் நான் ஆர்ட்ரு பண்ணினேன் யாராச்சும் நாளைக்கு கேட்டாலும் நான் ரெக்மண்ட் பண்ணுவேன் இப்போ எப்படி நாங்கள் ரெக்மண்ட் பண்ண முடியும் இப்போ ஒரு நேரம் வாங்கி சாப்பிட்டதுக்கே இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கிறீங்கன்னா இந்த சாப்பாட்டை வந்து நான் நாலு பேருக்கு ரெக்மண்ட் பண்ணிணா என்னைதாங்க திட்டுவாங்க என்ன திட்டினாங்கன்னா அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு இது பண்ண முடியும் இனிமேல்னால் பார்த்து கொஞ்சம் நல்ல முறையிலையா செஞ்சுக் கொடுங்க